ஹலோ லலிதாஸுங்களா இந்த மாரி சாப்பாடு வேணும்ங்க பேரன் பேத்திகள் குழந்தைகள்லாம் வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வேணும் திடீர்னு நிறையா எடுத்து செஞ்சிட்டுருக்க முடியாதுங்க அதனால் இந்தமாதிரி சைனீஸ் உணவு இருக்குங்களா அப்புறம் மருமகள் மகன்லாம் வந்துருக்கிறாங்க பிரியாணி வேணும்னு கேக்கிறாங்க ஒரு ஒன்ரை கிலோ பிரியாணி சைனீஸ் உணவும் அனுப்பிடுங்க அது வந்து எவ்வளோனு எவ்வளவு சரிங்க ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா நேத்து கூட வந்தது நான் பார்த்தேன் ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீனு சொன்னாங்க போட்டுருந்துச்சு ஆ அப்படீங்களா சரிங்க அனுப்பி வையுங்க நாங்கள் டெலிவரி பாய் கிட்டே நாங்கள் காசு கொடுத்து அனுப்பிடுறேன் இடம் வந்து இங்கே ஒரு ரங்கநாதன் மளிகை கடைனு போட்டுருக்கு அந்த மளிகை கடை கிட்டே வாங்க அந்த பக்கத்து வீடுதான் ஓகேங்க